என் மாநிலத்தில் நான் வந்து தி இந்து நான் வந்து தீபாவளியை கொண்டாடுவோம் அந்த தீபாவளி டைமில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் கொடுப்போம் அன்றைக்கி பட்டாசு வெடிப்போம் முதல் நாள் பட்டாசு வெடிப்போம் அதில் வந்து எங்களுக்குன்னு ஒரு கௌரி விரதோம்ன்ற ஒரு நோன்பு இருக்குது அதை வந்து நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம் இதை வந்து நாங்கள் எல்லா சொந்தம் பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சி அதுக்கு செய்ய வேண்டியதுலாம் செய்வோம் அந்த இதுக்கு வந்து அதிரசம் இலை அது இதெல்லாம் வாங்கி வெச்சி செஞ்சி தேங்காய் பழம் இது எல்லாம் வந்து செய்வோம் அதை வந்து நாங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போய் நாங்கள் இது பண்ணுவோம் அதனால் தீபாவளின்றது வந்து எல்லா இந்துக்களுக்கும் ஒரு முக்கிய பண்டிகையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை விரும்பி செய்கிறோம் அத் அதனால் நாங்கள் வந்து அந்த அதிரஷம் செய்யும் போது பதமாக பக்குவமாக செய்யணும் அப்படி பதம் தவறி போச்சி அப்படின்னா அதிரஷம் கெட்டுடும் ஒன்று கல்லா இருக்கும் இல்லைன்னா இதா போயிடும் அதனால் பாகு எடுக்கிறது பதமாக எடுப்போம் அதேமாதிரி அரளி பழுப்பு அரளி அரளி பூவு இது எல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு வருவோம் அதுக்கு கயிறுன்ற ஒரு நோன்புக் கயிறுன்னு இருக்குது அதை பார்த்து வாங்கிட்டு வந்து மஞ்சள் ப ப சிகப்பு மஞ்சள் சிகப்பு பாதாள கருமணி இது எல்லாம் வச்சி கோவிலுக்கு போய் பூஜை செஞ்சி அதை எடுத்துட்டு வந்து கட்டி அதை மறுநாள் வந்து அதை நாங்கள் கொண்டு போய் ஆற்றில் விட்டுருவோம் அதனால் தீபாவளியை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படி நாங்கள் கொண்டாடும்போது எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக இருந்து எல்லாம் செய்யிவோம் எல்லாம் நாங்கள் சொந்தம் பந்தம் எல்லாம் செஞ்சி கோவிலுக்கு போவோம் கோவில்ல போய் பட்டாசு வெடித்து அங்கே செய்ய வேண்டிய முறை அந்த இதெல்லாம் நாங்கள் செஞ்சி முடிச்சிட்டு வருவோம் அதனால் தீபாவளியை நாங்கள் ஒரு சிறந்த பண்டிகையாக நாங்கள் ஷ் நடந்துக்கிட்டு வரோம் தீபாவளி அன்றைக்கி புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணுறதுனால அது ஒரு பெ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அது இருக்குது அதே நாங்கள் தீபாவளியை நாங்கள் விரும்பி செய்கிறோம் தீபாவளி அன்றைக்கி பலருக்கும் நாங்கள் அதையும் இதையும் செஞ்சி இது கொடுப்போம் அதனால் அவங்களும் அதை விரும்பி ஏற்றுக்கிட்டு எங்களோடய ஜாலியாக இருப்பாங்க அதுனால் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுன்றது ரொம்ப சிறப்பானது அதனால அன்றைக்கி நாங்கள் தீபாவளியை கொண்டாடுறோம்